எனக்கு பிடிச்ச புத்தகம் வந்து அரசியல் சம்பந்தமான புத்தகத்தை படிக்கிறதுனால் எனக்கு பிடிக்கும் திரைப்படம்னு சொல்லும்போது முற்போக்கோன திரைப்படங்களை பார்க்கும் போது சமூக கருத்துக்களை சொல்கிற திரைப்படங்கள் தான் எனக்கு பிடிக்கும் இந்த கேளிக்கையான படங்களில் எனக்கு பிடிக்காது டிவி நிகழ்ச்சிகள் வந்து இந்த அரசியல் விவாதம் பண்ணுறது அது மாதிரி நிகழ்ச்சிகள் தான் நான் பார்ப்பேன் அப்புறம் அந்த அந்த சமையல் குறிப்புக்கள் போடுறதுமா அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சது அது கொஞ்சம் நான் பார்ப்பேன் மற்றபடி வேறு நிகழ்ச்சிகள் எனக்கு பிடிக்காது அப்புறம் காமெடி நிகழ்ச்சி இருந்ததுனால் அந்த காமெடி பார்ப்பேன் அது ஒரு மன சந்தோசத்துக்கோசரம் அதை பார்ப்பேன்